உலகில் ஒரு இடத்துக்கு பயணம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹஜ் பண்ணுன்னு தான் நாங்கள் நெனைச்சிட்ருக்கோம் ஹஜ் பண்ணணுன் தான் நெனைச்சிட்ருக்கோம் அதுவும் ஃபேமிலியோடு ஹஜ் பண்ணணுன் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் எல்லோரும் சேர்ந்து போகணும் நினச்சிட்ருக்கோம் கடவுள் என்றைக்கு நம்மளுக்கு வரம் தரார் தெரியலை ஆனால் எப்போது வரம் வந்தாலும் நாங்கள் போகக்கூடிய ஒரே இடமாக ஹஜ்ஜா இருக்குதுனுன்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் எல்லோரும் ஃபேமிலியோடு பசங்கள் கூட எங்கள் எங்கள் அண்ணன் அண்ணிங்க எல்லாம் கூட சேர்ந்து ஹஜ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா அப்பா கூட எல்லோர் கூடையும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போவது ஒரு பெரிய வரம் அந்த இடத்துக்கு கெடச்சுச்சின்னா அதோடு ஒரு சந்தோஷம் உலகத்துல வேறு எதுவுமே இல்லை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிற இடம் அந்த ஹஜ் பண்ணுற எடம் அது கடவுள் என்றைக்கி எங்களுக்கு வரமாக கொடுக்கறாருன் தெரியிலை ஆனால் என்றைக்கி வரமாக கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்படறேன் சின்ன சின்ன இடத்துக்கு ஃப ஃபேமிலியோடு எல்லோரும் போய்விட்டு வரோம் எல்லோரும் ஃபேமிலி கூட டூருக்கு போய்விட்டு டூருக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறோம் எங்கள் போனாலும் ஆனால் உலக என் மனதுல இருக்கற ஒரே இடோம் ஆசையாக இருக்கிறதும் ஹஜ் பண்ணுற என்ற ஓரே இடம் என்ன மட்டும் தான் அது என்றைக்கி கிடைக்கிதோ என்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிதோ இஸ்லாமிய பெண் என்றைக்கி எங்களுக்கு கிடைக்கிதோ அந்த இடோத்துக்கு போவது அதோடு சந்தோஷம் ஒரு இஸ்ஸா இஸ்லாமியர்களுக்கு வேறு எந்த இடமும் கிடையாது உலகத்தில் அந்த இடத்துக்கு போறதோடு சந்தோஷம் வேறு எந்த இடமும் கெடைக் கிடைக்கவும் கிடைக்காது கொடுக்கவும் முடியாது அந்த இடம்